முதலில் மருத்துவ மனைக்கு போகறதுன்னா காசு ஒ ஒரு நூறு ரூவா இருந்தா போதும் ஃபர்ஸ்ட்டு முதலில் இப்போல்லாம் ஆயர்ரூவா இல்லாத ஹாஸ்பத்திரிக்கே போக முடியாது ஒன்னொன்றுப் ஒன்றும் இல்லை ஒரு இடுப்பு வலினாக் கூட போனால் டாக்ட்ரு ஃபீஸு இரநூறுவா டாக்ட்ரு ஃபீஸு இரநூறுவா மட்டும் இல்லை அப்புறம் இன்ஜெக்சன் அதுக்கு தனியாக காசு அப்புறம் மெடிக்கல் மருந்து வாங்குறது அது தனியாக மாத்தரை வாங்குறது எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படின்னு ஆயர்ரூவா வந்துவிடும் ஒரு ஹாஸ்பத்திரிக்கு போனா ஒரு டீ போட்டனோம் ஆயர்ரூவா வந்துவிடும் ஆயர்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்ம ஹாஸ்பத்திரிக்கே போகணும் இல்லையின்னா போக முடியாது அப்படியுமேனா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஹாஸ்ப்பத்திரிக்கு போனோம்ன்னா அங்கே லைன் நிற்கிறதுலயே ஏ ச்சை இடுப்பு வலி வந்துவிடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன்னு டோக்கன்னு வாங்குறதுக்கு அந்த கோடு வரைக்கும் நிக்கணும் அந்த டோக்கன் வாங்கினா அங்கே போய் டாக்ட்ரு அம்மா பார்க்குறத்துக்கு ஒரு லைன் நிற்கும் அதுலையுமே இடுப்பு வலி ச்சை வந்துவிடும் கால் வலி வந்துவிடும் இடுப்பு வலி வந்துவிடும் இது எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே போய் அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டா ஒரு நாள் கேட்கும் ஒரு நாள் கேட்காது மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சா ஆஸ்பத்திரிக்கு போகணும் ரொம்ப சிரமம் இத்தனைக்யும் நடுவில் முதல் முதல் எல்லாம் வந்து ஹாஸ்பத்திரிக்கு போகவே மாட்டாங்க எல்லாம் நாட்டு வைத்தியத்துலையே இல்லை வைத்தியம் பார்த்துப்பாங்க இப்போல்லாம் ஒன்றும் எப்படின்னு சளி பிடிச்சிட்ணும் ரொம்ப நாள் சளி பிடிச்சாவே ஓட்டுறாங்க ஹாஸ்பத்திரிக்கு முதல்லலாம் நாட்டு வைத்தியம் தான் நாங்கள் எல்லாம் கொரோனா டையத்தில் கசாயம் வச்சு வச்சு குடிச்சு கொடுத்தேனா கசாயம் தினம் முருங்க தழை அதில் கசயத்தில் முருங்கை தழை பூண்டு ச வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு கப்புன்னு ஒ ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிவிடுவோம் கொரோனா டையத்தில் அப்படி தினோம் குடிச்சிவிடுவோம் அப்புறம் தினமு கருவாடு கறி இந்த மாரி தினமும் கருவாடு கிடையாது ஏதோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கறி எடுத்து சாப்பிட்டுருவோம் ஏன்னா கொரனாவுக்கு பயந்து சத்து இருந்தா தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா தான் கொரோனா வராது அப்படின்னு இந்த மாரி சாப்பிட்டுக்குவோம் ஆனால் தினமும் மட்டும் கசாயத்தை மட்டும் நாங்கள் நிறுத்தவே மாட்டோம் தினம் கசாயத்தை குடிச்சிவிடுவோம் ஆனால் அப்போல்லாம் நியூஸ்ஸில் பார்க்கும் போதெல்லாம் பார்த்து பயமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் கொரோனா காலக்கட்டத்தில் நாங்கள் வெளியே தான் இருந்தோம் ஏன்னா மா மக்களுக்காக சேவை செய்யணுங்கறத்துனால அவங்களுக்கு சோப்பு மாஸ்க்கு எல்லாம் கொண்டு போய் இலவசமாக கொடுக்குறது கசாயம் காய்ச்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறது அப்புறம் காய்ச்சல் டெம்ப்ரேச்சர் எவ்வளது இருக்குது செக் பண்ணுறது கசாயம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிறு சிறு வேலைகளை எல்லாம் நாங்க செஞ்சிகிட்டு இருந்தோம் அந்த கொரோனா டையத்திலையும் நாங்கள் வீட்லையே இல்லை எல்லாரும் வெளியில இருந்தோம் எங்கள் வீட்டுக்கார் பால் பாக்கெட் போட்றவர் அவர் தினமும் போயிருவார் நானும் இந்தமாதிரி போயிடுவேன் அதாவது ரொம்ப லாக் டவுன் போட்ட டையத்தில் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் மற்ற நாளெல்லாம் நாங்கள் வெளியில தான் இருந்தோம் கொஞ்சம் இதாக இருக்கும் போது ரொம்ப சிரமம் பட்டோம்